புறா காக்கா காகம் குருவி அணில் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னால் சைடுல ஒரு கூண்டுமாதிரி வைத்து தண்ணிர் பந்தல் அமைக்கிறது உண்டு பேர்ட்ஸ்ஸுக்குன்னு அதுக்கான சிறு தானியங்களா இருக்கட்டும் இல்லை அரிசி வகைகள் இருக்கட்டும் எல்லாருமே கிராமங்களில் சைடுல ரொம்ப வைப்பாங்க எங்கள் ஊர் கிராமங்கள் சைடு தான் அதுக்கான தண்ணிகள் வைத்தாலும் புறாவுக்காக அந்த மாதிரியான புறா வந்து வளர்க்குறதும் சரி ஆசைக்காகவும் சரி இல்லை மற்ற எதுக்காகவுமே புறா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நோய் வாய் படக்கூடிய உயிரனம்லாம் இல்லை அதுவுமே பேஸிக்கா மற்ற பேர்ட்ஸ் மாதிரி தான் புறாவை வந்து நார்மலா ரொம்ப பறக்காது ஓரளவுக்கு பறக்குற ஜீவன் அவ்வளோ தான் மற்றபடி அதுக்கு நோய் பரவுங்கிற மாதிரிலாம் உண்மைலாம் கிடையாது ஊர் மக்களுமே நிறைய பேர் புறாலாம் வளர்க்குறாங்க கூண்டுலயா இருக்கட்டும் இல்லை அது ஒ வீட்லேயே ஒருத்தங்க மாதிரிதான் புறாலாம் வளர்க்குறாங்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் நோய் வாயலாம் படலை இன்னொரு விஷயம் என்னென்னா காங்களா இருக்கட்டும் தண்ணிங்களா இருக்கட்டும் நம்ம ஒரு நாள் அதுக்குன்னு தண்ணி வைத்தோன்னா டெய்லி இந்த இடத்துல நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு நம்பி டெய்லியுமே வரும் காகங்கள் அணில் அப்புறம் வந்து குருவி இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னால் அரிசி இடித்து அதுகூட ஒரு சிறுதானியங்களை போட்டு வீட்டு மேலயோ இல்லை மொட்டை மாடிலேயோ வைப்பாங்க அது போக சிரட்டைகள்ல இல்லை சில சில பக்கெட்கள் இந்த மாதிரிலாம் மாடியில் வைப்பாங்க அதுலேயும் வைப்பாங்க அதேமாதிரி கிராமங்கள் சைடுங்குறனால் நிறைய மரக்கன்றுகள்லாம் இருக்கும்போது அதுலயே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கு பக்கத்துலேயே ஏதுவா சிறு சிறு குளங்கள் அந்தமாதிரி குட்டி குட்டியா தண்ணிர் தேக்கவிட்டு அதுலேயும் காக்கா த இதெலாம் சாப்பிட்ற மாதிரி அதுலேயும் வைப்பாங்க பல வகைகள் மீதமான பல வகைகள் அந்த மாதிரியான உணவுகளும் காக்கா குருவி இந்த மாதிரிக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய உண்டு நெறைய டெய்லியுமே ஒரு கப் தண்ணிர் அண்டு மீதமுள்ள சாதம் அப்படி இல்லைன்னா எதாவது அரிசி வகைகள் இந்தமாதிரி உணவளிக்கிறதும் உண்டு அதும் காகம்கும் பொழுது நம்மளோடய முன்னோர்கள்ன்னு வேற கருதுவாங்க அதுக்கே ஊர் மக்கள் எல்லாருமே உணவு வைப்பாங்க ம இந்த நாள்ன்னு இல்லாமல் மற்ற நாட்களிலும்கூட எல்லா மதத்தினருமே சிட்டுக்குருவியா இருக்கட்டும் இல்லை அதெலாம் அழிந்து வரதுனால அதுக்குன்னு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி இதுமே ரொம்ப காப்பாத்துறதுக்கு பண்ணிட்டுருக்காங்க அதனால் சாப்பாடு அனைத்து விதமான மக்களுமே வைப்பது உண்டு